குடிமக்களைப் பாதுகாக்க பாதுகாக்கிறதுக்காக சட்டம்களை எதுவும் தேவையில்லைன்னு அவர்களிடம் நன்றாக பேச வேண்டும் அவர்களிடம் அதிக நேரம் எடுத்து அதிகத்தை அந்த தாகத்தைப் பற்றி புரிய வைக்க வேண்டும் முன்னோர்களைப் பற்றி சொல்ல வேண்டும் அனைத்து செயல்களையும் செய்தாலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் செயல்பட இயலாது அதே போல் ஒரு அதேப் போல் ஒரு

தவறான சம்பவங்கள் ஏற்பட்டால் அதைப் பற்றி மக்களிடம் தெளிவாகவும் புரிவதாக புரியும் வகையில் சொல்லிப் புரிய வக்க புரிய வைக்க வேண்டும் அதேப் போல் நடக்கும் பிரச்சினைகளை குறித்தும் அறிவிக்க வேண்டும் அன்றான அன்றாட நிகழ்வுகளையும் பற்றி மக்களிடம் புரிய வைத்தால் குடிமக்கள்களை பாதுகாப்பதும் அவர்களை சமூகத்தில் அமைதியாக காக்க வேண் காக்கலாம் அதே போல் ஒரு குடிமகனை சமாளிப்பது மிகவும் கடினமாகும் ஆனால் அவரை மெதுவாக புரியுமாக அவருக்கு புரியும் வகையில் சொல்லித் தந்தால் அது எளி எளிதானதாகும் இதுவே குடிமக்களைப் பாதுகாப்பதாகும் அதேப் போன்று மக்களைப் பாதுகாப்பது சட்டம் தேவைப்படாது சட்டத்தில் மிகவும் எளியது அது அன்றாடம் மக்களின் அன்றாட ஒரு சில செயலே ஆகும் மக்கள் அதிகமாக கோவப்படுவது தவிர்க்க வேண்டும் கோவப்படுவதைத் தவிர்த்தால் நிச்சயமாக மக்கள்கள் உடல்நிலைக்காக அதேப் போல் அனைத்து மக்கள்களும் மக்கள்கள் ம் அமைதியாக இருக்க வேண்டும் குடிமக்களை பாதுகாப்பதற்கு எந்த ஒரு பாதுகாப்புக் கருவிகளும் தேவைப்படாது மக்களை பாதுகாக்க சட்டமும் தேவையில்லை அதுவேப் போல் அனைத்து ம் மக்களிடம் ஒரு சில பிரச்சினை குறித்தும் அதை பா அதிலிருந்து சமாளிப்பதற்கும் அனைத்துக்குமான பிரச்சினைகளுக்குமான காரணங்களை கூறி அவர்களுக்குப் புரிய வைக்குவதே அரசாங்கம் ஆகும்